தருமபுரி மாவட்டத்தில் கோட்டை கோயில் கால பைவர் கோயில் குமாரசாமி வீட்டில் திரு முருகர் கோயில் இதெல்லாம் ரொம்ப பேமஸ் ரொம்ப பேமஸ்னா ஜனங்க வந்தால் அந்த திருவிழான்ற போது தெய்வ நம்பிக்கையோட வந்து இது நினச்சா இது நடக்கும்ன்ற ஒரு இதோட கும்பிட்டுட்டு போகிறாங்க